ஹலோ யார் ஆ ஆமாம் சார் ஆ என்ன வண்டி மேடம் ஆ என்ன வண்டி மேடம் ஃபஸ்ட்டு டியோ ஸ்கூட்டியா சரி ஓகே மேம் மேம் இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ எம் ஆர் எஃப் டயரும் ஜே கே டயரும் தான் மேம் இப்போ டாப் கிளாஸாக இருக்குது ஆ இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ட்யூப்லெஸ் டயரும் இருக்குது உங்களுக்கு டயர் ட்யூப்லெஸ் டயரும் இப்போ அது ஃபிட் பண்ணுற மாதிரி வந்துடுச்சு இப்போ கரெக்டாக அந்த டியோக்குலாம் ஃபஸ்ட்டு இல்லாமல் இருந்துச்சு இப்போது வந்துடுச்சு இப்போ அதுக்கு டிஸ்கௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எல்லா டயருக்கும் ப்ரைஸ் வந்து செவன் ஹண்ரட் டு எயிட் ஹண்ரட் இருக்கும் டிஸ்கௌண்ட்டோடு போக ஃபைவ் ஹண்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடா பேசிக்காக எம் ஆர் எஃப் வரும் ஜேகேவுக்கு ஒரு மொத்தம் அமௌண்ட்டே எட்நூறு டிஸ்கௌண்ட் போக செவன் ஃபிஃப்ட்டி தான் வரும் ஆனால் ஜேகேவில் வந்து ஆறு மாதம் வாரண்ட்டி இருக்குது எம்ஆர்எஃப்க்கு வாரண்ட்டி கிடையாது ஒன்லி அதுக்கு டிஸ்கௌண்ட் தான் இருக்குது வேறு எதாவது அவைலபிளாக இருக்குமா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க வேறு பிராண்டா இல்லை வேறு எதுனா பார்ட்ஸா அப்படியா சரி ட்யூப்லெஸ் டயருனா உங்களுக்கு லாங் லைப் வரும் உங்களுக்கு எதுவும் பஞ்சர் ஆனாலும் பரவாயில்லை நீங்கள் ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிக்கலாம் இப்போ ஆட் டயருனா நீங்கள் வந்து எக்ஸ்ட்டா ப்ரைஸ் வரும் ஒரு தௌசண்ட் வந்துடும் தௌசண்ட் டூ ஹண்ரட் வந்துடும் மே மேக்ஸிமம் தௌசண்ட் டூ ஹண்ரட் வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து டியூப்லெஸ் டயரே ப்ரிஃபர் பண்ணலாம் அதான் சொல்லிட்டுருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை ஆட் டயர் தான் ஆ ம் ம் சரி ஓகே ரெண்டு டயருக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கௌண்ட் போக ஒரு ஆயிரத்தி அறநூறுபா வந்துடும் மேடம் ஆ ஆயிரத்தி அறநூறுபா வந்துடும் நீங்கள் நேரில் வாங்க நம்ம பேசிக்கலாம் நம்ம கடைக்கு நேரில் வாங்க நம்ம பேசிக்கலாம் ம் சரி மார்னிங் நைன் டு நைட் நைன் வரைக்கும் இருப்போம் மேடம் நீங்கள் எப்போ வேணுனா வர்லாம் கண்டிப்பாக சாட்டர்டே மட்டும் நாங்கள் ஃபைவ் ஹவர்ஸ் பார்த்து முடிச்சுப்போம் மற்றபடி எப்பியுமே நைன் டு நைன் சர்வீஸ் தான் நீங்கள் எப்போ வேணுனா கடைக்கு வரலாம் நம்ம நேர்லேயே கூட பார்த்துக்கலாம் நீங்கள் நே நேரில் வந்து பார்த்து கூட ப்ரிஃபர் பண்ணிக்குங்க என்ன டயர் வாங்கலாம்ன்ட்டு ம் சரி ஓகேங்க தேங்க்யூ